இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துப்போம் தமிழ்நாட்டில எடுத்திங்கன்னால் தமிழ் தான் ஆனால் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி வந்து இந்த மொழி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கட்டாயங்கள் வைக்கப்பட்றாங்க தமிழ் அது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும் இங்கிலீஷ் வந்து அது ஒரு சாதாரண மொழி தான் மத்தவங்க கூட ஒர்க்குக்கு போகிறோம் அவங்க கூட பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் ஹிந்தி நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டோட மொழியே கிடையாது ஆனால் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன் வைக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில வந்து தமிழ் தான் பேசணும் இப்போ மலையாளம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும் தான் பேசுவாங்கள் கேரளம் அப்படின்னு பார்த்தீனா மலையா ஆ மலையாளி மலையாள்னால் மலையாளம் மட்டும் தான் மற்ற எந்த ஒரு மொழியும் அங்கே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில தான் ஹிந்தி பேசணுன்றாங்கள் இங்கிலீஷ் பேசணுன்றாங்கள் ஹிந்தி வந்து ஒரு பாடமாகவே வைக்கிறாங்க தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில தமிழ்ல தான் பேசணும் தமிழ்மொழியை மற்றவங்களுக்கும் சொல்லிக்கொடுக்கணும் இலக்கிய வரலாறுகள் இலக்கியங்கள் அதெலாம் கத்துக்கொடுத்தாவே நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கிறோம் நம் நம்மளுக்கு முன்னோடி முன்னோர்கள் எல்லாமே தமிழ் இலக்கிய வரலாறுகள் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கொடுக்குறாங்க ஆனால் தமிழை வந்து நம்ம வந்து பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அந்த அந்த காலத்த மன்னர்கள் வந்து ஓலைச்சுவடிகள் மூலயமா நமக்கு வந்து தமிழை வந்து சொல்லிக்கொடுப்பாங்க தமிழை ஒரு ஒரு ரகசியமாக இருக்கட்டும் எதாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்ல தான் அவங்க வந்து சொல்லிக்கொடுக்குறாங்க ஹிந்தியோ இங்கிலீஷோ சொல்லிக்கொடுக்க கிடையாது அதனால வந்து தமிழை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும் நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் நாமோ தமிழை வந்து சொல்லிக்கொடுக்கணும் தமிழ் தான் முக்கியமாக இலக்கிய வரலாறுகள் ராமாயணம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொடுத்து தமிழை வந்து வளர்க்கணும்